திரைப்படங்கள் அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்க நெட்ஃப்ளிக்ஸ் அல்லது ப்ரைம் போன்ற ஸ்கிரீம் சேவையை பயன்படுத்துருக்கிறீர்களா பாரம்பரிய கேபுள் அல்லது செயற்கைக்கோள் கேபுள் அல்லது செயற்கைக்கோள் டிவியில் இருந்து இது எப்படி மாறுபடுகிறது பொதுவாக சொல்லணும்னா எங்கள் வீட்டில ப்ரைமு நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற அந்த மாதிரி வசதிகள் இல்லாததனால நாங்கள் எதுவும் போடல அதுக்கான பார்க்குறதுக்கான டிவியில எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஆனால் நாங்கள் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணலை அதனால் அதோடய உபயோகம் என்னன்றது எனக்கு தெரியும் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரை ப்ரைமுன்றது திரைப்படங்கள் வந்து நமக்கு பிடிச்ச திரைப்படங்களை பார்த்துக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா பக்கத்து வீட்டில ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தாங்கள் ஸோ அதில் இருந்து எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதனால சொல்கிறேன் பிடிச்ச திரைப்படங்களை வந்து காசு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா இவ்வளோ ஒய்ஃபைக்கு மாதம் ஆயர்ரூபா நெட்ஃப்ளிக்ஸு ப்ரைமு டிவியிலியே தொலைக்காட்சியிலியே இருக்குது அப்படின்னா நமக்கு நினச்ச திரைப்படங்களை விரும்பி பார்க்கக்கூடிய நபராக இருந்தால் ஒரு நாளைக்கு பிடிச்ச திரைப்படங்களை பார்த்துக்கலாம் பக்கெட் லிஸ்ட்லேருந்து எடுத்து பார்த்துக்கலாம் பிடிச்ச திரைப்படங்களை இதே கேபுள் செயற்கைக்கோள் அப்படின்னா வந்து நம்மளால அப்படி பார்க்க முடியாது அவங்க எ அவங்களுக்குன்னு ஒரு தொலைக்காட்சி இருக்கும் அவங்க என் தொலைக்காட்சியில என்ன போடுகிறாங்களோ அதை தான் பார்க்குறா மாதிரி இருக்கும் நாடகங்கள் பிடிச்சது பார்க்க முடியாது பிடிச்சத பார்க்குறத்துக்கு தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸு ப்ரைம் அந்த மாதிரி அவங்களா போட்டு பார்க்குறத்துக்கு கேபுளு செயற்கைக்கோள் அந்த மாதிரி இதுக்கே இதே வந்து நெட்ஃப்ளிக்ஸு ப்ரைமுன்றது வந்து இந்த காலத்து இளைஞர்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கள் அந்த காலத்து மூதாட்டியும் வந்து பார்க்குறத்துக்கு யூஸ் பண் அந்த காலத்து மூதாட்டின்னால் எது இந்த படத்தை பார்க்கணும் இந்த நாடகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உபயோகப்படுத்துவாங்கள் இந்த காலத்து இளைஞர்கள் மூ பெரும்பாலும் திரைப்படங்கள் அப்புறம் திரைப்படங்களை பார்க்குறத்துக்கு பொதுவாக யூஸ் பண்ணுவாங்கள் கேபுள் அப்புறம் பெரும்பாலும் வித்தியாசம் அந்த அளவு இல்லைன்னு நினக்கிறேன் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைமும் கேபுள் செயற்கைக்கோளும் அந்த அளவுக்கு பெரும்பாலும் வித்தியாசம் கிடையாது